ஹலோ ம் யாருங்க பேசுகிறது ம் சொல்லுங்க

ம் மூட்டு வலின்னா டேப்லெட் கரெட்டாக சாப்பிடிங்களா எக்சசைஸ் பண்ணிங்களா ம் பின்னே எக்சசைஸ் பண்ணி டேப்லெட் சாப்பிட்டு ஐஸ் ஒத்தடம் கொடுத்தாவே பாதி ஒரு நைன்ட்டி பெர்ஸன்ட் வலி குறஞ்சிருக்குமே ஏன் குறையில வேறு எதாது வே வீட்டில் வேறு எதாது வீ வீட்டில் யாராவது வீட்டில் வேறு எதாது வேலை செஞ்சிங்களா மாடி மாடி படிக்கட்டு ஏர்றது ம் அது தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொன்னேன்ல்ல ம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இதே டேப்லெட் கன்டினியூ பண்ணுங்க அது குறையிலனா அது குறையிலனா வேணால் திரும்ப ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எதாவது என்ன ப்ராப்லம் அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துர்லா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா என்னா இருக்கின்றதாது தெரியும் அது தெரிஞ்சால் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஃபுட் டையடில் அதுலாம் ஒன்று தேவை இல்லைங்க அதே போதுங்க அதுலாம் ஒன்றுல்ல டேப்லெட் முத கரெக்ட்டாக எடுத்துக்கோங்க டேப்லெட் சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்த்தியாக குடிச்சுக்கோங்க தண்ணி ஜாஸ்த்தியாக குடிச்சுக்கோங்க அப்புறோம் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்சசைஸ் பண்ணுங்க காலையில் இது காலையில் சாய்ந்தரோம் ராத்திரி மூணு நேரமும் அந்த தண்ணி ஒத்தடம் கொடுங்க ஓகேங்க